நாங்கள் எப்போயுமே கலாச்சாரமாக ஒரு திருவிழானா வேட்டி சட்டைதான் அணிவோம் அது மாதிரி லேடீஸ்லான் பட்டு பட்டு சேலைதான் கட்டுவாங்க அது மாதிரி எங்கள் ஊரில் பொங்கல் திருவிழாலான் நடக்குறப்போ இந்த உறியடி சிலம்பம் அப்புறம் குதிர ஆட்டம் எல்லாமே இருக்கும் அப்போதான் பசங்கள்லான் சேர்ந்து இது பண்ணி குரூப் சட்டை சட்டை எல்லாமே அடிச்சிகிட்டு அப்படியே ஜாலா ஜாலியாக அங்கே போய் அத்தை பொண்ணு இவங்கலாம் வருவாங்க அவங்கள அப்படியே சைட் அடிச்சிகிட்டே பார்த்துட்டே இருப்போம் எப்படா இந்த திருவிழா வரும் அப்படினு சொல்லிகிட்டு வெயிட் பண்ணிட்யிருப்போம் வந்த உடனே அத்தை பொண்ணு அந்த பாவடை தாவணியிலும் பட்டு சேலையிலும் வர்றப்போ அப்படியே பார்த்து ரசிச்சு அப்படியே சிரிப்போம் அவங்களும் நாங்கள் அவங்கள பார்க்குறோனு தெரிஞ்சிக்கிட்டே அப்படியே திரும்பி நின்னுட்டு நம்ம மாமா நம்பளைதான் பார்க்குறாரு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்று ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க சிரிச்சோனயே ஆஹா பார்த்துட்டாடா அவ்வளோதான்டா மாப்பிள இனிமேல் அத்தை பொண்ணு எனக்குதான்டா யாரும் நம்பளுக்கு வந்து போட்டியில்லை அவ்வளோதான் அப்புன்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் என்ன சொல்லுறது இது நப்பாசைத்தான் வந்தா நல்லாதான் இருக்கும் அப்புன்ற மனசில் சொல்லி பசங்களுக்குள்ளே சிரிச்சிட்யிருப்போம் நக்கல் பண்ணி அது மாதிரி ஜாலியாக நான் வந்து தீமிதி திருவிழா இதுலான் நடக்கும் அப்போல்லாம் போய் நின்னுகிட்டு மாப்பிள நீ இறங்கு மாப்பிள மாப்பிள நான் வேணா மாப்பிள நீ போய் இறங்கு மாப்பிள அப்படினு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லி கிண்டல் பண்ணி விளையாண்டுட்யிருப்போம் அதான் கலாச்சாரம் வந்து எப்போயுமே சீர்கெடாமல் பார்த்துட்டுதான் நம்பளுக்கு நல்லது எப்போயுமே அதை பின்பற்றணும்